இப்போது என் மேரேஜ் லைஃப்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரெண்டாயர ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வந்து மேரேஜ் ஆணுச்சு அப்போது பாத்திங்கன்னா எனக்கு வந்து டிசம்பர் மாதம் ஒன்பதாந்தேதி வந்து மேரேஜ் ஆணுச்சு எனக்கு எப்படின்னா நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது வந்து எனக்கு வந்து அலைன்ஸ் பிக்ஸ் ஆணுச்சு அவங்கள் பேர் வந்துட்டு சிலம்பரசன் அவங்கள் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஊர் வந்து ரொம்ப கிராமம் எனக்கு கிராமம்தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து முன்னலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு கிராமத்தில்தான் மாப்பிள வேணும் அப்டின்னு சொல்லிட்டு எங்கூர் வந்து நல்ல இன்டிரியராக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே காடுதான் இருக்கும் காடும் வயலும் மட்டும்தான் இருக்கும் போகிற வழியில்யெல்லாம் அங்கேல்லாம் வந்து ஷாப்போ இல்லை வேறஎந்த ஒரு இதுவுமே இருக்காது எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்காது ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு கிராமந்தான் பிடிக்கும்ன்னு சொல்லிட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போனேன் மேரேஜ் லைப் பார்த்திங்க அப்படினா எங்கள் வீட்டில் எங்கள் கூட பிறந்தவுங்க வந்து மூணு ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் நாங்கள் இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கள் மூணு பேரும் எங்கள் ஓர்ப்பிடியாங்கலாம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அது பங்க்ஷன்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எப்போது பார்த்தாலும் அரட்டை அடிச்சிட்டு சண்டை போட்டுகிட்டு அப்படிதான் இருப்போம் சமைக்கிறதும் சரி நீ சமைக்கிறியா நான் சமைக்கிறியான்னு எப்போது பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டு தான் சமைப்போம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் கொளுந்தனார்ங்களை பற்றி சொல்லவே வேணாம் அவங்களாம் ரொம்ப நல்ல டைப்பு அப்புறம் வந்து மாமனார் மாமியார் எங்கள் மாமியார் எங்களை வேலையே பார்க்க விட மாட்டாங்க அவங்களே பார்த்துருவாங்க அதனால் இன்னும் எங்களுக்கு வந்து ஜாலியாகதான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாயகட்டைலாம் விளையாடுவோம் பல்லாங்குழி விளையாடுவோம் இதுதான் நாங்கள் லீவில் வந்துட்டு ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த தாயக்கட்டை விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது அந்த மாதிரிதான் வந்து பண்ணிகிட்டு இருப்போம் எனக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான் எங்கள் வீட்டில் வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே பையன் வந்து என்னோட பையன்தான் எங்களுக்கு லாண்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால அதை நாங்க கிராமத்து சைட்தான் ரொம்பவே விரும்புவோம் அங்கே வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே எல்லா பாரம்பரியமுமே ரொம்ப இதாக கடைபிடிப்பாங்க அது பொங்கல் ஃபெஸ்ட்டிவெல் வந்து இங்கே கிராமத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து எங்கள் கிராமத்தில் பண்ணுவோம் அப்றம் தமிழ் என் பையன் பேர் தமிழ்ப்பிரியன் அவன் வந்து ஸ்கூல் படிக்கணும்கிறதுக்காக நாங்கள் கிராமத்தை விட்டு இப்போது வந்து சிட்டிக்கு வந்துவிட்டோம் ஏன்னா ஸ்கூல் வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஃபெசிலிட்டி அதிகமாக இல்லை அதனால் எங்களுக்கு அது பிடிச்ச ஸ்கூலாக தேர்ந்தெடுக்கணும்கிறனால நாங்கள் கிராமத்தை விட்டு இப்போ வெளில வந்து தனியாக இருக்கோம் எதா ஃபங்ஷன்னா நாங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து போயிடுவோம் ஏன் ஸ்டில் இப்போது வரையும் இங்கேயிருந்து படித்திட்டு இருக்கான் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வருது எல்லா ஃபங்ஷன் எவரி சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு போய்டுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த கிராமம் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃபங்ஷன்லேயும் ஒன்றாதான் இருப்போம் அதுவும் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதால் நாங்கள் இப்போது ஒரு ஒரு ஃபங்ஷன்னா நாங்கள் ஒரு டென் மெம்பெர்ஸ் இருக்கிறனால ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்